நான் பெரும்பாலும் கேஸில் தான் சமைப்பேன் சமைக்க போகும்போது பக்கத்தில் துணி தாள் இதெல்லாம் இருந்ததுனா எடுத்து ஓரம் வெச்சுடுவேன் இங்கே கிரைண்டர் மிக்ஸிலாம் இருந்தால் ஓரமாக வெச்சிடுவேன் வெச்சுட்டு சமைக்க போகும்போது கேஸ் சிலிண்டரு கரெக்டாக இருக்கா ஒயர்லாம் கரெக்டாக இருக்கா கேஸ் கசியுதா என்ன ஆனால் அதெல்லாம் பார்ப்பேன் பார்த்துட்டு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் நான் அடுப்பு பற்ற வைப்பேன் அதுக்கப்புறம் இதே வந்து விறகு அடுப்பாக இருந்ததுனு சொன்னால் விறகு அடுப்பு ஓரத்தில் வெறகெல்லாம் அடுப்பு ஓரம் போடமாட்டேன் மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கும்போது நெருப்பு குச்சியை டக்குனு கிழித்து வைக்கக்கூடாது பொறுமையாக வைப்பேன் அடுப்பு திகு திகுனு எரிய விடமாட்டேன் கம்மியாக எரிய விடுவேன் இது வந்து மண்ணெண்ணெய் அங்கேயும் விறகு அடுப்புலேயும் மண்ணெண்ணெய் துணி தாள் எது இருந்தாலும் எடுத்து ஓரங்கட்டி வெச்சுட்டு அதுக்கப்றந்தான் நான் சமைக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக சமைக்கிறதுக்கே ஆரம்மிப்பேன்